யெஸ் சொல்லுங்கள் மேம் ஆமாம் சொல்லுங்கள் மேம் வாவ் சூப்பர் என்னைக்கு வேணும் மேம் வாவ் எங்கள்கிட்ட வந்து ப்ளாக் ஃபாரஸ்ட் ஒய்ட் ஃபாரஸ்ட்டு சாக்கோ கேக் க்ரீம் கேக் அண்ட் ஹனி கேக்ஸ் இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு எந்த மாரி கேக் வேணும் அதுக்கு நீங்கள் ப்ளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ம் ஓகே ஓ தாராளமாக நீங்கள் பிச்சர் சென்ட் பண்ணுறிங்களா வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு உங்களுக்கு மாடிலேஷன் நல்லா ம் ஓகே வேறு எதாவது வேணுமாங்க கேக்கோட ஸ்நாக்ஸ் ஐட்டம் மிச்சர் சமோசா அண்ட் நிறையா சாக்லேட் ஐட்டம்ஸ் இதை மாரிலாம் இருக்கு ம் கண்டிப்பாக நாங்கள் ஒரு த்ரீ கேஜிக்கு ஆஃபர்ஸு ட்ரெண்டிங் போய்கிட்டு இருக்கு த்ரீ கேஜிக்கு அப் டூ வாங்குனாலே உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் ஃப்ரீ டெலிவரி தான் உங்களுக்கு கூடவே உங்களுக்கு வந்து பாப்பின்ஸு அந்த அந்த கேப்பு கப்பு இதெல்லாம் வேணுமா அதெல்லாமும் இங்கே அவைலபுள் தான் ம் அதோட அமௌண்ட் என்ன ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சம் திங்க் வரும் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓ அப்படிங்களா ஓகே உங்களுக்காக நான் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு கம்மி பண்ணிக்கிறேன் ஒரு த்ரீ தௌசண்ட் ரௌண்டாக கொடுங்க ஆ ஓ ஃப்ரீ தான் நீங்கள் அட்ரெஸ் மட்டும் சென்ட் பண்ணி விட்ருங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்றேன் அனுப்பிவிட்றேன் ம் கண்டிப்பாக மேம் எங்கள்கிட்ட இன்னோரு ஆஃபரும் போய்ட்டுருக்கு மேம் மேம் இது மாரி நாங்கள் அது மாரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் வந்துவிட்டு வீட்ல டெக்ரேட் பண்ணி கொடுக்குறது இது மாரிலாம் செஞ்சிகிட்டு இருக்கோம் அதுக்கு அந்த ஈவெண்ட்க்கான கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் செஞ்சி கொடுப்போம் மேம் ம் ஓகே மேம் வேறு எதாவது வேணுங்களா ம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்